ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஏழு லட்சத்தி எட் எண்பத்தி ஆறாயிரம் ஒம்பது லட்சத்தி பன்னெண்டாயிரம் எட்டு லட்சத்தி பதிமூணாயிரம்